எனக்கு படம் வரையிறதுக்கு வந்து ஆர்வமாக தான் இருக்கும் ஆனால் எனக்கு வரைவதற்கு ரொம்ப கடினமாக இருந்தது கடினமாக இருந்தது அதனால ஒரு ஒரு மனிதனை வரையும் போது அவர்கள் கண் காது மூக்கு தலை எப்படி என்பதை வந்து நம்ம பார்த்து ஒன்று ஒன்றா அதை வரைகிறோம் வரையும் வரையும் போது அதுக்கு பிறகு வந்து ஒரு காக்கையோ ஒரு குருவியையோ ஒரு மயிலையோ நம்ம வரைகிறோம் அதற்கு பிறகு நம்ம பல படங்களை வந்து வரைய ஆரமிக்கணும் வரைய ஆரம்பிக்கும் போது அது நமக்கு வந்து ஒரு இதாக ஆர்வமாக வந்திருது ஆனால் சில நேரங்களில் சில தவறுகள் வரும் போது அதை நம்ம வந்து அனுபவ முறையிலையும் அனுபவ முறையில் அதை நம்ம வந்து திருத்தி கொள்ளலாம் திருத்தி கொண்டு மறுபடியும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த படங்களை நல்ல விதமாக நம்ம வரைய ஆரம்பிக்கணும் போக போக அது நமக்கு வந்து ஈஸியான கொடுக்கும் நம்ம வந்து அந்த அளவுக்கு படம் வரைகிறத்துக்கு ஒரு தேர்ச்சி ஆயிடலாம்